பயிர்களை வந்து விலங்குகள் வந்து நிறைய விதத்தில் பாதிக்கிறது இப்போது ஒரு விவசாயி இருக்காருன்னால் அவர் வந்து ஒரு அரிசியை கொண்டு வரணுன்னால் நிறைய உழைப்பு அதில் போட வேண்டியது இருக்குது எப்புடின்னா அந்த விவசாயி வந்து நெல்லுக்கான விதைய தேர்ந்தெடுக்கணும் அந்த விதைய எடுத்துட்டு போய் பண்படுத்தப்பட்ட உழுது நெலத்தில் வந்து விதைக்கணும் அதை விதச்சி நாற்று வரும் அதுலேருந்து நாற்றெடுத்து வயலுக்குக் கொண்டு போய் நட்டு நடவு பண்ணி அதை வந்து முறையாக உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை வளர்க்கணும் இவ்வளவு செஞ்சு நல்லா வளர்க்குற பயிர் வந்து சில விலங்குகள் வந்து அதை வந்து இப்போ அழிச்சிட்டு போயிடுது அதை என்ன பண்ண நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அந்த வில என்னென்ன வகையான விலங்குகள்லாம் பன்றி குருவி அந்த கிளி பறவைகள் நிறைய பண்ணுது அந்த பன்றி ஆடு மாடு கோழி நிறைய விலங்குகள் வந்து பயிரை வந்து நிறைய விதத்தில் சேதத்தை படுத்துது அது எப்போன்னா பறவைகள் வந்து நல்லா வளர்ந்த நெல்லை வந்து அந்த பறவைகள்லாம் வந்து அதை வந்து கொத்தி சாப்பிட்றதும் அதை கொத்தி கீழே பிடிங்கி போடுறதும் அதுமாதிரி பண்ணும் ஆடெல்லாம் வந்து என்னென்ன பண்ணும் நல்லா வளர்ந்த பயிரை வந்து இந்த வந்து சாப்பிட்ரும் உணவாக உட்கொண்டுரும் அதை வந்து எப்படி பாதுகாக்கணுன்னால் அந்த வேலியை பயிரை பயிரை சுற்றி வேலி கட் வேலி போடணும் நல்ல ஒரு பாதுகாப்பான வேலி போடணும் அப்போதான் அந்த விலங்குகள் வந்து உள்ள வராது சு இப்போ பறவையெல்லாம் வந்து அதை சாப்பிட்றதும் இல்லாமல் நிறைய நிறைய பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதோடய வந்து அதோடய குருவிக்கு அதோடய குட்டிகளுக்கும் அந்த பயிரை எடுத்துட்டு போயிடும் பன்னின்னால் என்ன பண்ணுன்னால் எல்லா இடத்துலையும் ஓடி அந்த பன்னி ஓடி இது பண்ணி பயிரை வந்து நாஸ்தி ஆக்கிடும் அது எப்படின்னா பயிரை வந்து வளரவும் விடாது அதை வந்து ஒருமாதிரி நாஸ்தி ஆக்கிட்டு போயிடும் இந்த பயிரையே இப்போ ஆடு மாடுலாம் வந்து நல்லா வளர்ந்து வர பயிரை வந்து மேஞ்சுட்டு போயிடும் இதே வந்து ஒரு குருவி வந்துச்சின்னால் அதை வந்து மேஞ்சிடுது இந்த கிளிகள் வந்து சோளம் நெல் கரும் கரும்பு வந்து மாடு மாடுகள் வந்து மிதிச்சுட்டு போய்விடும் இதே அந்த குருவியெல்லாம் வந்து நெல் சோளம் கம்பு அந்தமாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் தெரியிறனால் அதை வந்து சாப்பிட்டுட்டு அதை வீணடித்துட்டு போயிடும் இந்தமாதிரி பண்றதுனால் விவசாயிக்கும் நிறைய பாதிப்பு வருது விவசாயித்துக்கு நிறைய பாதிப்பு வருது அதுலேருந்து பாதுகாக்கணுன்னால் முறையான வேலி போட்டு முறையான பாதுகாப்பான அமைப்பு செஞ்சுதான் அதை பாதுகாக்க முடியும் இப்போ முறையான பாதுகாப்பு இல்லைன்னா அவர் வந் அந்த விவசாயி கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கான பலனே கிடைக்காது முறையான பாதுகாப்பு இருந்தால்தான் அந்த விவசாயி நல்ல ஒரு விளைச்சலை எடுக்க முடியும் அவருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் திரும்ப விவசாயம் பண்ணணும் இந்தமாதிரி அடுத்து வேறு பயிர் போட்டு விவசாயம் பண்ணணும் அவருக்கும் ஒரு ஆர்வம் வரும் அப்படி பண்ணால்தான் இந்த விவசாயித்தை அந்த பயிரை விலங்குகிட்டேருந்து நல்லா காப்பாற்ற முடியும் அதுதான் முறையான பாதுகாப்பு இல்லைன்னா இந்தமாதிரியான விலங்குகள் வந்து எல்லாத்தேயும் சேதப்படுத்திடும் சேதப்படுத்துறதுனால் திரும்பி அந்த பயிரை வளர வைக்கிறதுக்கு பல காலங்கள் எடுத்துக்கும் பல மாதங்கள் எடுத்துக்கும் பல மாதங்கள் எடுத்துக்கும்